தமிழ்மொழியோட பயன்பாடுங்கறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களிலிலும் தமிழ்மொழி பயன்படுத்திட்டு தாங்க இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு வெறும் வழக்கு மொழியாக இல்லாம அரசு அலுவலகங்கள் எல்லா இடங்களிலும் தமிழ் பயன்பாடு இருக்கணும்ன்ற ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுறதன் மூலமாக தமிழ்மொழி பயன்பாடு நல்லவிதமாக இருக்குங்க அரசு ஆணைகள் எல்லாமே தமிழில் வர்றதுனால் தமிழ்மொழி பயன்பாடு கம்மி அப்படீன் நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்தலையுமே தமிழ்மொழியோட பயன்பாடு இருக்கு மற்ற மொழிகளை கற்றவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலுமே வந்து ஈஸியாக தமிழை கற்றுக்குறாங்க மற்ற மொழிகளோட தாக்கத்துனால் தமிழ் குறைஞ்சிருச்சின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு நமக்கு முடிஞ்சவரைக்கும் தமிழ் நல்லாவே இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பொறியியல் கல்லூரிகள் வரைக்குமே வந்து ஸ்கூல் நிலையிலருந்து பொறியியல் கல்லூரி வரைக்குமே தமிழ் ஒரு பாடமாக கண்டிப்பாக இருக்குங்க அதனால் வந்து தாய்மொழின்றது இல்லாம இப்போ தமிழ்நாட்டில் வந்து வசிக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை சார்ந்த மக்களும் அவங்க குழந்தைங்க படிக்கும்போது கண்டிப்பாக அவங்க தமிழ்மொழியை பயிற்றுவிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து இயல்பாகவே அவங்க தமிழில் பேசறது தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கறது தமிழில் படிக்கறது தமிழில் பரிட்சை எழுதி மார்க் வாங்கறது இன்றது யூஷ்வலாக இது நடந்துட்டு தான் இருக்குங்க மற்ற மாநிலங்கள் நம்ம வெளியில போகறோம் வேறு கர்நாடகா தெலுங்கானா கேரளா அந்தமாதிரி நம்ம போகறோம் அங்கே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அங்கேயுமே இதேப்போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கிறனால அந்தந்த ஏரியாவில பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் தமிழ் பேசுறவங்க நிறையாவே இருக்காங்கங்க இப்போ எந்த பகுதிக்கு நீங்கள் போனீங்கனாலும் அந்த இடத்துல தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ் கற்றுக்கொடுக்கக்கூடிய மையங்கள் பள்ளிகள் இருக்கத்தான் செய்யுதுங்க அதன்மூலமாக மக்கள் வந்து தமிழை மறந்துறாம தமிழை பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக்கொடுத்துட்டுதான் இருக்காங்கங்க இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் வெளிநாடுகள்லையும் தமிழர்கள் வந்து வேலை காரணமாக அங்கே போய் தங்கி இருக்காங்க அவங்க வந்து எல்லாருமே வந்து தமிழை யாரும் பேசாம இருக்கிறது இல்லைங்க அங்கே அவங்க எல்லாம் ஒன்றுகூடி அவங்க ஒரு கூட்டான ஒரு ஒரு ஆளுங்களாக இருக்காங்க அவங்க மூலமாக நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க இப்போ பொங்கல் தீபாவளி அந்த பண்டிகைகள் நம்பளோட கலாச்சாரங்க பண்டிகைகள் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் அந்தந்த நாட்களில் அவங்க தவறாம அவங்க கொண்டாடி மற்றவங்களையும் சேர்த்தி அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்க வைக்கிறதுனால நம்பளோட தமிழ் வளர்ச்சி தான் அடைஞ்சிதே தவிர குறையிலேங்க